நான் பின்தொடகிர்ற சில சமூக ஊடகங்கள்னால் சோஷியல்மீடியா தான் சோஷியல்மீடியா வந்துட்டு நான் யூட்யூப் நிறைய பார்ப்பேன் இன்ஸ்ட்டாகிராம் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரீயாக இருக்கும்போது அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ்லாம் பெரிசா எடுத்ததில்லைங்க ஃபோட்டோகிராஃபரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் பற்றிலாம் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது சோஷியல்மீடியாவில் நான் எப்போதுமே ஆக்ட்டிவ்வாக தான் இருப்பேன்